எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச சாதம் வந்து பிரியாணி அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ் நியூ இயர் இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப பிரியாணிதான் செஞ்சு சாப்பிடுவோம் அப்புறம் வந்து ஸ்கூல் ஸ்கூலு காலேஜி படிச்சப்போலாம் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போய் நாங்கள் பிரியாணிதான் அதிகமாக சாப்பிடுவோம் அப்புறம் வந்து யாருக்காச்சும் பிறந்த நாள்னா அவங்க அவங்களை ட்ரீட்டு வைக்க சொல்லி அவங்களோடு எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக சாப்பிடுவோம் அப்புறம்